ஆமாம்ங்க பெயிண்ட்ரு தான்ங்க ஆ சொல்லுங்கள்

ம் ம்

எவ்வளோ ஆகும்ன்னா ஒரு ஆறு ஆள் ஆகுங்க மு பெயிண்ட்டு வாங்கணும் முதல்ல பெயிண்ட்டு வந்து பெயிண்ட்டு வந்து அளவு சொல்கிறேன் கேளுங்கள் உள்ளே வந்து எமர்சன் வாங்கணும் ஒரு பத்து லிட்ரு ஆ வெளியே வந்து அபாக்ஸ் வாங்கணும் அது ஒரு பத்து லிட்ரு அப்புறம் து கொஞ்சம் இது இது அடிக்கிறதுக்குலாம் ஒரு இன்னொரு கலர் ஒன்று தங்க கலரில் ஒன்று வாங்கணும் அந்த இதுக்கு ஹாலில் அடிக்கிறதுக்கு தங்க கலரு ஒன்று பாட்ரு அடிக்க அதெல்லாம் ஆகும் ஆள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு இதுக்கு ஒரு நாலு அதுக்கு ஒரு நாலு ஒரு பன்னெண்டு ஆள் வரும்ங்க ஆமாம் பன்னெண்டு ஆள் வரும் ஒரு ஆளுக்கு வந்து ஆமாம் ஆமாம் பன்னெண்டு ஆள் வரும்ங்க ஒரு ஆளுக்கு வந்து ஆ பார்த்து சொல்கிறதுக்கு என்ன ஏன்ங்க பார்த்து சொல்கிறது இல்லைங்க உங்களுக்கு நல்லா கேளுங்கள் ஆ கலர் சொல்லுங்கள் என்னென்ன கலர் வேணும் அதை சொல்லுங்கள் ஆ ஆ

ம் ஆ ஜன்னலுக்குல்லாம் இந்த இரும்பு ஜன்னலுக்குல்லாம் என்ன கலர் வேணும் அது சும்மா இதுக்கு தான் பூவுக்கு தான் போடுவாங்க ஆ மற்றதுக்குலாம் போடமாட்டாங்க மற்றதுக்கு வேறு கலர் தான் கொடுக்கணும் அந்த அந்த பூ அதான் கேளுங்கள் அதாவது ஆள் கூலி வந்து எட்நூத்தி ஐம்பதுரூவா ஆமாம் ஆமாம் எட்நூத்தி ஐம்பதுரூவா மதியம் சாப்பாடு வீட்லேயும் கொடுக்கலாம் ஹோட்டல்லேயும் கொடுக்கலாம் மதிய சாப்பாடு கொடுத்துட்ணும் அதே மாரி வேலை செய்கிற ஆ ஆ சரி செஞ்சு கொடுத்துருங்க அதே மாரி அன்னன்னைக்கி சம்பளத்தை கொடுத்துருங்க ஆஹான் அன்னன்னைக்கி ஆமாம் எங்கள் ஆளுங்க அன்னன்னைக்கி கேட்பாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டவாலி நாங்கள்லாம் ஆமாம் மொத்தம் ஒரு இல்லைங்க எட்டு பேருலாம் போட முடியாது பன்னெண்டு பேர் எதுக்குன்னா ஒரு நாளைக்கு நாலு ஆள் அடிக்கிறது மூணு நாள் ஆகும் கொறைஞ்சது கொறைஞ்சதாவது மூணு நாள் ஆகும் அதான் மூணு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் ம் மூணு நாள் ஆகும் எட்நூத்தி ஐம்பதுரூவா ஆமாம் ஆமாம் ஆ ஆ ஆ பை பைத்தெட்டு எண்பது எட்டாயிரம்ங்க அது ஒரு நாலு அது ஒரு ரெண்டு பதினாறு ஒம்போதாயிரத்தி அறநூறுபா ஆ ஆ அது ஒரு அது ஒரு ஐம்பதுரூவா கூட்டிங்க பன்னெண்டு ஐம்பது ஆற்நூறுபா வரும் ஆற்நூறுபா வரும் ஆமாம் ஆற்நூறு இது வந்து ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி நானூறுபா வருதுங்க மொத்தம் ஆமாம் பன்னெண்டாயிரத்தி நானூறுபா எல்லோருக்கும் வருது ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ வரும்ன்னு கேட்டால் ஆமாம் ஒரு நாளைக்கு வந்து நாலு பேர் நால் எட்டு முப்பத்தி ரெண்டு நாலரை ரெண்டு ஆ மூவாயிரத்தி நானூறுபா வரும் சரிங்களா இதல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து பெட்ரோல் வண்டியில் வர்றோம் பெட்ரோலுக்கு ஆளுக்கு ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்துட்ணுங்க நாங்கள் கூடலூர்லேந்து வர்றோம்ங்க ஆமாம்ங்க பெட்ரோல் போடணும் அப்புறம் காலையில் வந்து டீ மதியானத்தில் வந்து ஒரு ரஸ்னா கிஸ்னா வாங்கி கொடுக்கணும் ஆ மதியம் மத் சாப்பாடு சாய்ந்தரமா சாய்ந்தரம் ஒரு மூணு மணி நாலு மணிக்கா ஆமாம் ஆமாம் அஞ்சு மணிக்குலாம் வேலை முடிஞ்சுரும் ஆமாம் அஞ்சு மணிக்கிலாம் வேலை முடிஞ்சுரும் ஆ ஹா இல்லைங்க இல்லைங்க அஞ்சு மணிக்குலாம் நாங்கள் எப்போயுமே அஞ்சு மணிக்கு ஏறக்கட்டினா தான் நாங்கள் எல்லாத்தையும் பெயிண்டு டப்பா அதை இதை ப்ரஷ் எல்லாம் கழுவுகிறதுக்கு சரியாக இருக்கும்

ஆ சரிங்க கண்டிப்பாக நாங்கள் வந்துடுறோங்க